ரசாயன பூச்சிக்கொல்லியினால் நம்ம மண் வந்து ரொம்பவும் பாதிச்சு தான் போகுதுங்க நம்ம இயற்கை விவசாயம் பண்ணால் மண்ணோட தன்மை நல்லா இருக்கும் மண்ணுக்கு சத்து இருக்கும் இந்த உரங்கள்லாம் ரசாயன உரத்தையெல்லாம் நம்ம வாங்கி போட்டு போட்டு மண் வந்து மலட்டுத்தன்மையாக ஆகிடுச்சி மண்ணில் வளர்ற மண்ணுக்கு சத்தே கிடையாது இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் சமீபத்தில் மண் பரிசோதிக்கிறதுக்காக அரசாங்கத்தில் இருந்து நடமாடும் மண் பரிசோதனை வாகனம் வந்துதுங்க அப்போது வந்து தற்செயலாக தான் அந்த வாகனம் வந்தபோது பார்த்தோம் ஒரு பொது இடத்துல நிறுத்தியிருந்தாங்க இதுமாதிரி உங்கள் தோட்டத்தில் இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னாங்க எடுத்தகொண்டு போய் காட்டினோம் அது மண்ணை காட்டும் போது இதில் எந்த விதமான சத்தும் கிடையாது இந்த மண்ணில் நீங்கள் வந்து இயற்கை விவசாயம் இயற்கை உரங்களை போடுங்கள் இயற்கை உரம் அப்படின்னா நம்ம செடி செடி கொடிகள்லாம் இருக்கு இல்லைங்களா அது அதேமாதிரி மாட்டு சாணம் மெயினாக நம்ம போடுற இயற்கை உணவுகளை சாப்பிட்டு மாடு போடுற மாட்டு சாணம் கோழி எரு ஆட்டாம்புழுக்கை இது எல்லாம்தான் இயற்கை உரமாக இருக்குது இல்லாட்டி செடி வகையிலேயே ஒன்று இருக்கு அது வேணுனா பயிர் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு அந்த செடி வகையை நீங்கள் அழித்தீங்க அப்படின்னா அது திரும்ப உழவு ஓட்டும்போது அது வந்து உரம் ஆகிடும் அந்த செடி உங்களுக்கு அது வந்து நல்லா இருக்கும் அதனால அதை பயன்படுத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண் பரிசோதனை பண்ணிவிட்டு அந்த பரிசோதனை ரிப்போர்ட்டை எங்களுக்கு கொடுத்தாங்க உங்கள் விவசாயத்தில் வந்து எதுவும் உங்கள் நிலத்துல உள்ள இதில் எந்த விதமான சத்தும் கிடையாது எல்லாம் மண் வந்து மலட்டுத்தன்மையாக இருக்கு அந்த அளவுக்கு நீங்கள் எது பயிர் பண்ணினாலும் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஈடு இருக்காது அதனால நீங்கள் அது மாதிரி தழைசத்து இதெல்லாம் போட்டு நல்ல கொண்டுட்டு வந்தீங்கனாதான் உங்கள் வயல் வந்து மீண்டும் நல்ல ஒரு புத்துணர்ச்சியோடு உங்களுக்கு வந்து ஈடு நிறைய கிடைக்கும் நீங்கள் எந்த பயிர் பண்ணாலும் இப்போ பண்ணினதெல்லாம் அந்த அளவுக்கு நீங்க பண்ணுற பயிரில் எந்த விதமான ரொம்ப இப்போ ஒரு ஏக்கராவுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஈடு எடுக்க முடியுது அப்படின்னா நீங்கள் அந்த இயற்கை விவசாயம் பண்ணும்போது நீங்கள் ஒரு தர்ட்டி தவுசண் ஈடு எடுக்கலாம் அதுமாதிரி சொன்னாங்க மண் வளம் வந்து பரிசோதிச்சுட்டு எங்களுக்கு சொல்லிவிட்டு போன அறிவுரை அதுக்கு மிக்க நன்றி